ஹலோ ஆமாம்ங்க்கா ரெஜினா ப்ரௌசிங் சென்டர் நாமக்கலில் மணிக்கூண்டு பக்கத்தில் கடை வச்சுருக்கேங்க்கா சொல்லுங்கள்க்கா உங்களுக்கு என்ன வேணும் ஆ என்ன எதுக்கு என்னங்கக்கா உங்களுக்கு எந்த மாதிரி அக்கா பிரிண்ட் எடுக்கணும்

ஆ சரி பண்ணித் தரேன்க்கா வாட்ஸப்லையே அனுப்பிடுவிங்கக்கா செவன் செவன் ஜீரோ எயிட் டூ சிக்ஸ் டூ ஃபோர் அந்த நம்பருக்கு வாட்ஸப்பில் அனுப்பிவிடுங்கக்கா ஆ அனுப்பிவிடுங்க நான் பிரிண்ட் எடுத்து ஆ அனுப்பிவிட்டு நீங்கள் நான் ஏழு மணிக்கு கிடைக்கும்க்கா ம் சரிங்க்கா ஆ சரி